சார் சுரேஷ் வெஜிடபுள்ஸ் ஷாப்ஸா சார் இப்போ கல்யாணம் ஒன்று வைச்சிருக்கோம் வீட்டில் அது உங்கள் கடையிலேருந்து தான் உங்கள் கடையில் நல்லா இருக்குதுன்னு சொன்னாங்கள் ஹரின்றவரு வந்துட்டு ரெஃபர் பண்ணாரு அப்படிங்களா அதான் அவரும் தான் எனக்கு சொன்னாரு இந்தமாதிரி வந்துட்டு காய்கறிலாம் அங்கே நல்லா இருக்கும் ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் நீங்கள் போய் பார்த்து ரெடி பண்ணி பார்த்துட்டு வாங்கிக்கோங்க அப்படின்னாங்க அப்படிங்களா சார்

ஆ இல்லை சார் இதுக்கு முன்னாடி ஒரு கடையில் ஒன்று வாங்குனோம் வாங்கி அவங்க கொஞ்சம் மோசடி மாதிரி பண்ணிட்டாங்க சரியால்லை காய்கறிலாம் புழு அந்தமாதிரிலாம் வந்துடுச்சு டுவெண்ட்டி சிக்ஸ் வைச்சிருக்கோம் சார் நாங்கள் டுவெண்ட்டி சிக்ஸ் வைச்சிருக்கோம் எங்களுக்கு டுவெண்ட்டி ஃபைவ் டுவெண்ட்டி ஃபோர் காய்கறி வந்தால் கூட பரவாயில்லை எத்தனை நாள் சார் இப்போ காய்கறி ரெண்டு நாள்லாம் நல்லாயிருக்கும்ல ரெண்டு நாளைக்குலாம் நல்லாயிருக்கும்ல அப்படிங்களா இப்போ எப்படி நார்மலாக வைச்சா போதுமா இல்லை ஃபிரிட்ஜ் அந்தமாதிரி ஐட்டத்தலாம் யூஸ் பண்ணணுமா நார்மலாக வைச்சிக்கிலாமா சொல்லுங்கள் சார் ஆ சொல்லுங்கள் சார் சார் சரி ஓகே சார் அப்போ இருபத் அப்போ அப்பபோ டுவெண்ட்டி சிக்ஸ் அன்னக்கு வாங்கிக்கலாமா டுவெண்ட்டி சிக்ஸு இல்லைனா டுவெண்ட்டி ஃபைவ் வாங்கிக்கலாமா காலையிலே வாங்கிக்கிட்டால் எனக்கு ஆமாம் சார் எனக்கு நைட் வந்தால் கரெக்ட்டா இருக்கும் அப்போ நான் வந்து ஒருவாட்டி பார்த்துக்குறேன் சார் பார்த்ததுக்கு அப்புறம் டெலிவரி வாங்கிக்கிறேன் ஆ டெம்போக்கலாம் எப்படி சார் அமௌண்ட் எவ்வளோ சார் வரும் ஆ டிரைவருக்கு த நம்ம தரணுமா இல்லை நீங்கள் கொடுத்துருவீங்களா ஏத்துறது இறக்குறதுலாம் அதெலாம் நம்ம ஆள் வைச்சி செஞ்சிக்கணுமா சரி சார் அதான் ஹரி சொன்னாரு நல்லா பண்ணி தருவீங்கன்னு சொன்னாரு சரி அதனால் தான் உங்களை வந்து பார்க்குறேன் ஆ சார் ரேட்லாம் எப்படி சார் மினிமைஸ் பண்ணித் தருவீங்களா பல்க்கா எடுக்குறோம் இல்லை கல்யாணன்றதுனால கொஞ்சம் அதிகமாக தான் எடுப்போம் நாங்கள் நாங்கள் எப்பயுமே அதிகமாக தான் எடுப்போம் ஆனால் நிறையா பேரு இருக்காங்கள் எங்கள் சொந்தக்காரங்களாம் எல்லாம் உங்கள் கிராமம் சைடு தான் ம் சரி சார் ஓகே சார் சார் வந்து நேரில் வரேன் சார் இன்னைக்கு மீட் பண்ணலாம் ஓகே